ஹலோ சார் குட்மார்னிங் சார் சார் நான் பார்த்திங்கனா நம்ம பேங்கில் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக அக்கௌன்ட் வச்சுருக்கேன் சார் சார் எனக்கு வந்து இப்போ ஒரு பர்சனல் இஸ்யூ காரணமாக எனக்கு ஒன் லேக் லோன் வேணும் சார் பேங்க்லந்து எனக்கு அந்த பேங்க் இப்போ உங்கள் பேங்க்லருந்து லோன் தர முடியுமா சார் எனக்கு நான் பார்த்திங்கனாக்கும் நான் வந்து சென்னைல தான் சார் இருக்கேன் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக லோன் நான் பேமெண்ட் பண்ணுவன் நான் எச்இசிஎல் கம்பெனியில ஒர்க் பண்ணுறன் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சால்ரி வாங்குறேன் சார் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸில் ஊருக்கு கிளம்புறன் அந்த பேங்கில் அந்த லோன் பர்சனல் லோனுக்கு என்னன்ன ப்ரொசிஜர் என்னன்ன டாக்குமெண்ட்ஸ் சார் எடுத்துகிட்டு வரணும் ஆமாம் சார் அதை கேட்டு வாங்கலாம் சார் சரி சார் தேங்க் யூ சார்